ஹலோ ஆட்டோ ட்ரைவருங்களாண்ணா அடுத்த மாசம் அஞ்சாந்தேதி நான் டெல்லி போகிறேண்ண அதுக்கு ட்ரெயினுக்கு சீக்கிரம் நான் போகணும் எனக்கு ட்ரெயின் வந்து சிக்ஸ் ஓ க்ளாக்ண்ண அதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்குலாம் வந்து என்ன பிக்கப் பண்ணால் தான் எனக்கு ட்ரெயின் பிடிக்க சரியாக இருக்குண்ணன் டைம்க்கு கரெக்டாக வந்துடுவீங்களாண்ணா ஓகே தானே உங்களுக்கு தேங்க் யூ அண்ணன்